வீட்டுக்கு பின்புறத்தில் தோட்டங்கள் இருக்குது தென்னை மரம் மாமரம் முருங்கை மரம் பரங்கி மரம் பல வகை மரங்கள் வச்சு வளர்த்துருக்குறோம் தோட்டத்தில் காய்கறிகளாம் வச்சியிருக்கோம் பறவைகள் வந்து சிட்டு குருவிங்க பறவை கிளிங்க குருவிங்க எல்லா பறவைகளும் வந்து மேவெடுத்துக்குது நாங்கள் வந்து அதை பராமரிக்கிறோம் பார்க்கறோம் அதவ என்ன சாப்பிட்றம அந்த பொருளுக்கெல்லாம் கொண்டி போய் போட்டால் போட சாப்பிடுதுங்க ராகி கேழ்வரகு சாமை அரிசி எல்லாமே போட்றோம் கோதுமை எல்லாமே போட்டு போனா சாப்பிடுது சாப்பாடு கொண்டு போய் போட்டு வச்சாலே சாப்பிடுது தண்ணி பராமரிக்கிறோம் தண்ணி வச்சா தொட்டிங்களை அதுவும் குடிக்குது பக்கெட்டுங்கள ஜக்கில் கப்பில் எல்லாத்லையும் வச்சியிருக்கறோம் தண்ணி எல்லாமே குடிக்கிதுங்க தோட்டத்தை பராமரிக்கிறது வந்து காய்கறிகள்லாம் வச்சியிருக்கோம் தக்காளி வெண்டக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி இது கோசு எல்லா வகை காயும் பராமரிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சியிருக்கோம் வாழை செடி வச்சியிருக்கோம் எல்லாத்திலையுமே வந்து குருவிகள் பறவைகள் எல்லாம் வந்து பறந்து உட்காந்து தோட்டத்துங்களை எல்லாம் மேவுகள் பெருக்கும் தண்ணி குடிக்கும் பராமரிக்கும் எல்லாம் வந்து விளையாடும் அதுகளே தோட்டத்துங்களில்